இப்போ நான் வேலை பார்க்குற கம்பெனி பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல கோரமங்களான்ற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி நிறுவிருக்கிறது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் வைட்டில இருந்து நிறைய க்ளைன்ட்ஸ் எல்லாம் எடுத்து அவங்களுக்கு வெப்சைட் டெவலப்மெண்ட்லேருந்து அவங்களோட ப்ராண்டை வந்து உருவாக்குறதுலேருந்து அவங்களோட ப்ராண்டை வந்து மார்க்கெட் பண்ணுற வரைக்கும் என்ட்டையராக வந்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே எல்லாமே எடுத்துக் கொள்றாங்க நான் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டு வருடங்களாக வேலை பார்த்துன்னு இருக்கேன் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே வந்து வேலை பார்க்குறாங்க சம்பளம் என்ற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரம் எனக்கு சம்பளம் தர்றாங்க ஸோ இப்போதைக்கு நால்லா தான் போயிட்டு இருக்கு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முன்னேறதுல எதாவது பெருசாக பண்ணலாம்ட்டு இது இருக்கு